வாங்கம்மா சொல்லுங்கள் ஆ ஆமாம்மா கோச்சிங்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்கும் சொல்லுங்கள் உங்கள் பையன் என்ன படிக்கப் போகிறாரு இங்கே வந்து பயோமேக்ஸ் இருக்குது ப்யூர் சயின்ஸ் இருக்குது பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது அப்புறம் காமர்ஸ் குரூப்பும் எல்லாமே இருக்குதும்மா ஆமாம்மா ஃபீஸ் வந்து ரொம்ப இருக்காதும்மா கம்மியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபீஸாக தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டேர்ம்க்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டேர்ம்க்கு மட்டும் தேர்ட்டி தௌசண்ட் பே பண்ணணும் அதுக்கடுத்து ஒவ்வொரு டேர்ம்க்கும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணால் போதும் ஆ மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்குதும்மா அது இல்லாமல் கம்யூனிட்டி காலர் ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது நீங்கள் எது அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணலாம் நாங்கள் ப்ரொசீஜர் வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் காமனாக இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆ ப்ரொசீஜர் இருக்குதும்மா ஆனால் நாங்கள் வந்து லெவன்த்து டென்த்துக்கு வந்து ரிசல்ட் வந்தால் தான் லெவன்த்துக்கு நாங்கள் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்போம் ரிசல்ட் வந்த உடனே ரிசல்ட் வந்து டூ டேஸில் நாங்கள் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் கம் பண்ணுறோம் அதனால் நீங்கள் அன்னைக்கு வந்து எழுதிக்கலாம் ஆ நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு அந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்க நாங்கள் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஆ ஓகேம்மா